நான் என்னோடய பள்ளி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்றம் சில விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கொள்வது உண்டு அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் கொக்கோ கொக்கோ விளையாட்றதற்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மைதானத்தில் முப்பது ரவுண்டாச்சும் நாங்கள் ஓடவேண்டியது இருக்கும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது டெய்லியும் நாங்கள் நல்லாதான் ஓடுவோம் ஆனாலும் ஒரு இடத்துல கால் எனக்கு வந்து சதை பிசங்கிக்கிச்சி பெசங்குனதுக்கப்புறோம் எல்லாரும் ஏன்கிட்ட வந்து என்ன என்னனு கேப்பாங்க அப்டி நா கேட்டுட்டே இருக்கும் போது எனக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே தெர்ல ஏன்னா அந்த வலி எனக்கு உயிர் போய்ருச்சி அந்த வலியும் நான் வந்து கடந்து வரணுங்கிறதுக்காக அந்த போட்டியில நான் இன்னும் வெற்றிப் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை தாங்கிகிட்டு என்னை ஹாஸ்ப்பிட்டல் கூட்டிட்டு போகிற வரைக்கும் நானும் தைரியமாக இருந்தேன் ஆனாலும் எனக்கு அந்த வலி போகவே இல்லை அப்புறம் சில மருத்துவர்க் கிட்டலாம் ஆலோசனை கேட்டு அதற்கப்புறம் அந்த மருந்தை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் சரி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது சரியாச்சு அதுக்கப்புறம் தான் நான் விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றேன்